ஹலோ எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் டௌன்லோட் பண்ணணும் இன்கம் சர்டிஃபிகேட் டௌன்லோட் பண்ணணும் பண்ணி தருவீங்களா நெட் அப்ளே பண்ணணும் ஆ நான் வருவேன் ஆனால் என்னென்னு இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க பொறுமையாக சொல்லுங்க ஆ ஓகே அமௌண்ட் எவ்வளோ அதெல்லாம் ஆ சரி அது மட்டும் இல்லை இன்னொரு எனக்கு சர்டிஃபிகேட்டும் அப்ளே பண்ணணும் அதுவும் பண்ணி தருவீங்களா ஆ சரி ம் ஆ அப்போது வந்து மூணு மணிக்கு முன்னாடியே வர சொல்கிறிங்களா எத்தனை மணி வரைக்கும் கடை ஓப்பனில் இருக்கும் ஆ இல்லை பையன் ஸ்கூல் போயிருக்கான்லே அவனை கூட்டிகிட்டு வரணுமில்ல அதனால் கேட்டேன் மூணு மணிக்கு நான் எப்படி ஆ ஆமாம் ஆ நால்ரை மணி நாலு மணிக்கு ஸ்கூல் விட்டுருவாங்க நால்ரை மணிக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுலாம் ஆ சரி ஆ சரி

ம் ஆ சரி ஆ சரி நான் ஈவினிங் வரும்போது உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் ஆ சரி வைக்கிறேன்